எங்கள் பகுதிகளில் வந்து ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எந்த ஒரு காலநிலையிலேயும் எங்கள் பகுதிகளில் விளையும் பயிர்கள் வந்து நெல் பருத்தி அந்த நெல் மூலியமாக அறுக்கிற அரிசிலாம் எடுத்து அதை காய வச்சு அதை எடுத்து அதை விற்று அது மட்டும் இல்லாமல் வெங்காயமெல்லாம் போடுறது அந்த வெங்காயத்தை வந்து எடுத்து அந்த வெங்காயத்தை வந்து அதுக்கான தனியாக ஆட்கள்லாம் போட்டு ஒவ்வொரு காலநிலையிலும் அந்த வெங்காயத்தை எடுத்து நிலத்துல போடுறதே அந்த வெங்காயத்தை அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள்லாம் போடணும் அது அப்போ வந்து மழைகள்லாம் பேய்ஞ்சிச்சுன்னா இப்போ மழைக்கால சீசன்லாம் வந்துச்சுன்னா அந்த வெங்காயத்தெல்லாம் வந்து டக்குன்னு போட முடியாது ஏன்னா மழை அந்த வெங்காயம் டக்குன்னு அழுகி போயிடும் வெயில் காலம் வெயில் காலத்தில் போட்டோம்னா தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி வெங்காயத்துக்கு தான் போதுமான தண்ணி தான் இருக்கும் அந்த வெங்காயத்துக்கெல்லாம் அதனால் அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து அது விற்பனை செய்து அதை விற்பனை மூலயமாக நிறைய வருமானம்லாம் கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு திருப்பியும் பல்வேறு வகையான பயிர்லாம் போடலாம் அந்த நம்ம மொச்சைக் கடல போடுறது இது என்னன்னா பல வகையான பயிர்கள்லாம் இருக்கு அந்த பயிர்கள் மூலியமாக நமக்கு நிறையா வருமானம்தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பயிர்களை வந்து நம்ம உணவாக சாப்புடலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு தான் நிறையா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வயலுக்கெல்லாம் போய் வேலை செய்கிறோம் குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்கிறப்ப நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அத மட்டும் இல்லாமல் மழைக் காலத்தில் வந்து இந்த பயிர் தான் போடணும் அந்த பயிர் தான் போடணுன்லாம் நிறையா வித்தியாசமெல்லாம் இருக்கு அதனால் இப்போ வெங்காயமெல்லாம் போடுறப்ப மழை நேரத்தில் போடக்கூடாது திடீர்னு மழை வந்துச்சுன்னா அந்த வெங்காயம் எல்லாம் அழுகி வீணாக போயிடும் நெல் போட்டோம்னா கூட டக்குனு நம்ம எடுத்துக்கலாம் மழைக் காலத்துல நெல்லுலாம் போட்டோம்னா கூட மழைக் காலத்துக்கு முன்னாடி நம்ம டக்குனு அந்த நெல்லை போட்டு நம்ம டக்குனு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நெல்லை போட்டு அதுக்கு வந்து ஒரு இடத்த பார்த்து அந்த நெல்லை காய வச்சு அதுக்கு வந்து அந்த சூழ்நிலை வந்து வயல் சும்மா இருந்தாலும் அந்த பயிர்கள் அந்த நெலத்துலேயே நெல்லுலாம் போட்டு அந்த வெயில் காலத்தில் சூழ்நிலை மாறினாலும் அதில் நெல்லுலாம் போட்டு அந்த அரிசியை காய வெச்சு எடுத்து அதலாம் தனியாக ஒரு குடோனில் போட்டு இது பண்ணி விற்றாக் கூட நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கடலைலாம் கடலைலாம் போடுறோம் கடையில கடையிலெல்லாம் போட்டு அந்த கடைய வந்து கடலையை வந்து மழைக் காலத்தில் போனால் தண்ணி நமக்கு நிறைய இருக்கும் க்ளீனாக இது பண்ணி நிறையா நம்ம வயலுக்கு பாய்ச்சுடுலாம் அதலாம் இல்லாமல் நம்ம வந்து காய்கறிலாம் போடலாம் காய்கறிலாம் போடுறப்ப நம்ம நமக்கு வேணுங்கிறமான காய்கறிலாம் எடுத்து வெண்டைக்கா கத்திரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகா கீரை இதெல்லாம் போடுறப்ப நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்து வச்சுகிட்டு நமக்கு அதிகமாக இருக்கிறதுல வந்து நம்ம சந்தையில் போய் வித்தோம்னா அதுக்கு மூலியமாக நமக்கு வருமானமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பயிர்லாம் என்னென்ன வானிநிலைக்கி பொறுத்த மாதிரி போடலாம்னா இப்போ வந்து நம்ம மழைக் காலத்தில் வந்து அதிகமாக நம்ம எதுவும் குறைவான மழையாக பேய்யுறப்ப நம்ம வெங்காயம் கடலை நெல் இது எல்லாம் போடலாம் சப்போஸ் இது இப்போ அதிகமாக மழை பேய்ஞ்சிச்சுன்னா நம்ம வயலில் எதுவுமே போட முடியாது அந்த அதிகமாக மழை பேய்யுறப்ப நம்ம இந்த இதுமாதிரி போடலாம் பூ வைக்கிறது செடிக்கொடி வைக்கிறது காய்கறி நடுறது இதுமாதிரி வச்சோம்னா நம்ம காய்கறிலாம் ரொம்ப அதிகமாக அழுகாது ஏன்னா நம்ம தினைக்கும் போகிறப்ப காய்கறி டக்குனு எடுத்துக்கலாம் அதுமட்டும் இல்லாமல்

நம்ம நமக்கு வேணுங்கிறத செடிக்கொடில்லாம் வளர்த்துக்கலாம் மரம்கூட நம்ம வைக்கலாம் வேப்பமரம் புளியமரம் இதுமாதிரில்லாம் கூட நட்டுக்கலாம் அதுமட்டும் இல்லாமல் புளியமரல்லாம் வச்சோம்னா நமக்கு அதில் புளிலாம் கூட கிடைக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு வகையான வானிலை மாற்றம் ஏத்தப்பட்டாலும் நம்ம பயிர் வகைகளை நட்டுக்கலாம் அது இல்லாம் காய்கறிலாம் கூட நம்ம நட்டோம்னா அவரைச்செடி இதுமாதிரி நிறையா கூட நம்ம காய்கறிலாம் கூட நட்டுக்கலாம் அந்த காய்கறிலாம் எடுத்து அதேதான் நம்ம வேணுங்கிறத சாப்பிட்டு சந்தையில் போய் விற்றோம்னா கூட அதுக்கு மூலியமாக கூட நமக்கு வருமானம் வருமானம் வச்சு திருப்பியும் நம்ம விதையெல்லாம் வாங்கி இந்த சூழ்நிலைக்கு இந்த ஏற்ற மாதிரி இந்த பயிர்லாம் நம்ம நட்டோமுன்னா நமக்கு அது மூலியமாக வருமானம்தான் கிடைக்கும்